யோகாசனங்கிறது வந்து ஒரு நல்ல உடற்பயிற்சி அது மட்டும் இல்லாமல் யோகாசனம் செய்கிறதுனால நம்ம உடம்புல எதாவது ஒரு பிரச்சின இருந்தாலும் அது தீர்வு காண்கிறதுக்கு வந்து யோகாசனங்கிறது ஒரு நல்ல உடற்பயிற்சி மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல எதாவது பிரச்சின இருந்துனா அது அந்த யோகாசனம் செய்கிறது மூலிமா நம்ம பிரச்சின தீர்வு காண்கிறதுக்கான ஒரு நல்ல வழிமுறையாகவும் இந்த இது யோகாசனம் அமையுது யோகாசனம் வந்து காலைலயே எழுந்திருச்சி இப்போ காலைல எ இப்போ காலைல எழுந்திரிக்குறோன்னா ஒரு ஃபைவோ க்ளாக் எழுந்திரிச்சி வெறும் வயிற்றுல தண்ணி குடிச்சுவிட்டு வாக்கிங் வாக்கிங் போனீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு கிலோ மீட்ரு மூணு கிலோ மீட்ரு வாக்கிங் போ போ போனீங்கன்னா வந்து இப்போ சுகர் இருக்குதுன்னா சுகர் வந்து கன்ட்ரோலில் இருக்கும் வாக்கிங் போனால் சுகர் வந்து கன்ட்ரோலில் இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு இது இருக்குது சுகர் ஏன் வருதுன்னா ஸோ இன்சுலின் கம்மி இன் இன்சுலின் கம்மியாக சுரக்கிறதுனால தான் சுகர் வரும் சுகர் அப்போ இதை நம்ம வந்து டெய்லியும் காலைல ஈவ்னிங் மா காலைலேயும் ஈவினிங்கும் நம்ம வந்து ஒரு ரெண்டு கிலோ மீட்ரு மூணு கிலோ மீட்ரு நடக்கும் போது அந்த சுகர் வந்து கன்ட்ரோலாக இருக்குன்னு வந்து டாக்டரெலாம் டாக்ட்ரு வந்து சொல்கிறாங்க இதில் வந்து வேறு ஏதாவது நன்மை அப்படின்னா வந்து பெனிஃபிட்டு வந்து உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் ஃபிஸிக்கலாக வந்து உடல் நல்ல வலுப்பெரும் நல்ல சூப்பராக வந்து பாடி வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணலாம் நம்ம உடம்பில் எந்த பிரச்சினையும் வராது நல்லா ஆரோக்கியமாக இருக்கலாம் தினமும் யோகாசனம் செய்யுங்க உடல் நல்லபடியாக உடல் நல்லா இருக்கும்